எனக்கு பிடித்த வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற சொல் தான் எ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எதுக்கு பிடிச்சிதுன்னா நான் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு எப்படினா அந்த நான் ரோட்டில் போகும் போது ஒரு காரில் பார்த்தேன் பின்னாடி எழுதி இருந்தது அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனப்பையும் ஸ்கூல்லேயும் எழுதி வச்சுருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்போ ரீசன்ட்டா பார்த்தீங்கன்னா ரீசன்ட்டாவும் கே கே கேட்டேன் நானு அப்துல் கலாமு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பே ஒரு மேடையில் பேசிந்தார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அதனால சரி அது என்ன தான் பின்னாடியே துரத்திக்கினே இருக்கே அந்த வார்த்தை அப்படின்ட்டு பா பார்க்கறதுக்காக நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதனாலேயே அந்த வார்த்தைய ரொம்ப பிடிச்சிடுச்சி அதுக்கப்புறம் தாய்மொழி எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா தாய்மொழி தமிழ் என்றுனால எது எதனால் பிடிக்குன்ட்டுனா அது ரொம்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிர வருஷம் பழமையான மொழி நம்மளுடைய தாய் மொழி தான் தமிழ் அதனால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மூத்த மொழியும் தமிழ் மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான் அதில் நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்து நிறைய கிளைகள் பிரிச்சிருக்காங்க என்னென்ன கிளைன்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் தெ தெலுங்கு தெலுங்கு மலையாளம் அப்படின்ட்டு மூணு கிளைகள் பிரிச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ் மொழிலேருந்து தான் செம்மொழின்ற இதுவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது உருவகம்படுத்துனாங்கள் அப்புறம் அதனால் தமிழ்மொழி எதனால் நம்மளோடைய தாய்மொழின்றதுனால் என எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால்